விவசாயம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம் பார்த்துட்டு போனோம்னா அதுக்கு அடிப்படையான காரணி தேவையான காரணி என்ன என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீர் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் வந்துவிட்டு நம்ம எப்படி விவசாயம் வெற்றிகரமாக செய்கிறோமா இல்லையா அப்படிங்கறது எல்லாம் இருக்குது இப்போது வந்துவிட்டு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல விவசாயம் எப்படி நடந்துதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அது தெரிஞ்சுதுனாதான் வந்துவிட்டு இப்போ எப்படி செஞ்சிட்ருக்கிறோம் இனிமேல் எப்படி செஞ்சால் அதை திறன்பட செய்யலாம் அப்படிங்கிறத நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் எப்படி செயலில் செஞ்சாங்க எப்படி செயல்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு போனோம்னா ஆறும் ஆறு சார்ந்த பகுதிகளில் மட்டும்தான் விவசாயம் நடந்தது அதாவது நீரோடைகள் ஆறுகள் உள்ள இடங்களுக்கு பக்கத்தில் உள்ள இடங்களில் விளைநிலமாக மாற்றி அங்கே விவசாயம் செஞ்சு வந்தாங்க அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் முன்னேற ஆரமிச்சோடனே என்ன பண்ணாங்கன்னா நிலத்தடி நீர் நிலத்தடி நீரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க எப்படி அப்படின்னா கிணறுகள் தோண்டி கிணறுகள்லேருந்து நீர் இறைத்து மாடுகளை கொண்டு கமலை ஓட்டுதல் என்கின்ற முறையை பயன்படுத்தி நீர் இறைத்து விவசாயம் பண்ணி வந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக அது இப்போ கொஞ்சம் நவீன காலகட்டங்களில் வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா மின் மோட்ருகளை பயன்படுத்தி நீரினை இறைத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இது வந்துவிட்டு பார்த்திங்கன்னா விவசாயம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது படிப்படியாக எப்படி அதனுடைய வளர்ச்சி அடைஞ்சுது அப்டிங்கிறத பார்த்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் உழவு ஓட்டுதல் போன்ற செயல்கள் அனைத்துக்கும் கால்நடைகளையே சார்ந்து இருந்தது அதேப்போல் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா நிலத்துக்கு வந்துவிட்டு ஊட்டச்சத்துக்கள் மண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுப்பதற்கு குப்பைகளையும் மக்கிய தொழு உரங்களையும் பயன்படுத்தி வந்தாங்க அப்படி பயன்படுத்திய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுடைய தன்மை வந்துட்டு கெடாமல் இருந்தது மேலும் விஷப் பொருட்களான மருந்துகள் அடித்தல் போன்ற செயல்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இல்லாததனால மண்ணினுடைய வளமும் கெடாமல் இருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலைகளில் அட்வான்ஸ்டாக அதாவது விவசாயத்தில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டதில் இப்போது தற்போதைய காலகட்டத்தில் என்னென்னா நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா நிலத்தினுடைய தன்மை வந்துவிட்டு கெட ஆரம்பிச்சுடுச்சி அதே போல் தான் வந்துட்டு அதே போல் வந்துட்டு நீர் மேலாண்மையிலேயும் வந்துவிட்டு ஒரு ரொம்ப ஆழத்துக்கு போர்வெல் அமைத்து கிணறுகளில் உள்ள நீரினுடைய அளவு குறைந்த உடனே போர்வெல் அமைத்து ரொம்ப ஆழத்துக்கு போர் ஓட்டி அதுலேருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா நீரினுடைய நீர் எடுக்க நீரினுடைய அளவு பூமியில் வந்துவிட்டு குறைய ஆரம்பிக்குது அதாவது நிலத்தடி நீர் மட்டமானது ரொம்ப ஆழத்துக்கு போக ஆரம்பிக்குது ஆழத்துக்கு போக போக என்ன ஒரு எதிர்மறையான செயல் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே கிடைக்கும்போது நல்ல தண்ணீராக கிடைச்சிது கீழே போக போக உப்பு நீராக மாறும் சூழல் உள்ளது உவர்ப்பு நீராக கிடைக்கிது அதனால் அதில் பயன்படுத்தி விவசாயம் செய்யும்போது அங்கே விளையக்கூடிய பொருள் விளையக்கூடிய செடியினுடைய வளர்ச்சியில் வந்துவிட்டு பெரிய பாதிப்பு ஏற்படுது ஒரு முதல் இது இரண்டாவது இது ஆரம்ப கட்டங்களில் நான் முன்னரே சொன்னதை போல் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா கால்நடைகளை பயன்படுத்தி உழவு ஓட்டுதல் மற்ற செயல்கள் அனைத்தும் செஞ்சு வந்தாங்க இப்போ நிறையா நவீன கருவிகள் வந்துருக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பெரிய எது ஒரு எதிர்வினை ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டு போனோம்னா கால்நடைக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு பின்னாடி கால்நடை வளர்ப்புகளை அதாவது உழவுக்காக மாடுகளை வளர்த்தல் போன்ற இதுகளில் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறைஞ்சிருச்சி அதனால் நிறையா நவீன காலமொதலே இப்போது நிறைய உரங்கள் வந்துவிட்டு கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி வேதிப்பொருள்களை பயன்படுத்தி உரங்கள் தயாரித்து கொடுக்க ஆரமிச்சுட்டாங்க அதனால் என்ன ஆயிடுதுன்னா நம்ம மக்களை விட நிறையா அந்த மாரியான உரங்களையே பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்துறதுனால என்ன ஒரு இது பூமியோட பூமியில் வந்துவிட்டு என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம்ன்னா அதில் இயற்கையாக இருக்கும்போது இருந்த அளவு சத்துக்கள் இப்போது இல்லை அதேப்போல வந்துட்டு பாத்தோன்னா மண்ணினுடைய தன்மையும் கெட ஆரம்பித்திருச்சி அதுக்கு முக்கியமான காரணம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண அதாவது வேதிப்பொருட்களை பயன்படுத்தின உரங்களை பயன்படுத்தினது மட்டும் கிடையாது அதனோடு சேர்த்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துறது ஒரு முக்கியமான காரணம் இதை எல்லாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளை பூமியில் அதிகமாக பயன்படுத்துறதை தவிர்க்கணும் அதே நேரத்தில் இயற்கை உரங்களையும் தொழு உரங்களையும் மக்கிய உரங்களையும் அதிகமாக பயன்படுத்தணும் இதனால் பூமியோட மண்ணோட வளம் வந்துவிட்டு பாதிக்கப்படாமல் மறுபடியும் பழையபடி காப்பாற்ற முடியும் அதே நேரத்தில் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் நவீன உபகரணங்களில் நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க போனோமுன்னா அதுக்கு நீர் வந்து நீர் மேலாண்மையில முதலில் வந்துவிட்டு வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மூலியமாக அனைத்துக்கும் நீர் பாய்ச்சி வந்தோம் ஆனால் இப்போது சொட்டு நீர் பாசனம் முறை வந்துவிட்டு இப்போது அட்வான்ஸ்டாக அதாவது ரீசென்டாக வந்துவிட்டு வந்திருக்குது அதனை பயன்படுத்தும்போது நீரினுடைய பயன்படுத்தும் அளவு குறைவாக இருக்கும் இந்த அந்த செடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் செடிக்கு கொடுக்குற அளவுக்கு உத்திகள் எல்லாம் இப்போ வந்துடுச்சி அந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அதாவது உயர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணும்போது நீரின் பயன்படுத்தும் அளவினை குறைக்க முடியும் அதே நேரத்தில் நிறைஞ்ச மகசூலையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது போன்ற காரணிகளில் செயற்கை உரங்களை யோட அளவை குறைத்து இயற்கை இடு பொருட்களை பயன்படுத்தி அதனோடு சேர்ந்து நீர் மேலாண்மையில் அதி நவீனமான இயந்திரங்களையும் சொட்டு நீர் பாசன முறைகளையும் பயன்படுத்துவதால் நீர் குறைந்த நீரினை பயன்படுத்தியும் கூட நல்ல நிறைந்த மகசூலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனை வந்துவிட்டு அனைவரும் பின்பற்றணும்